பாரம்பரியமான விளையாட்டுகள் மற்றும் பாரம்பரியமான ஆட்டங்கள் இதெல்லாம் அழிஞ்சுகிட்டே வருது அதை காக்கிறது நம்ம கடமை தான் ஏன்னா நம்ம நாட்டில் இருந்துகிட்டு நம்மளோட இதையே கடைப்பிடிக்கலன்னா எப்படி ஏதாவது நம்ம வீட்டில் உள்ள நம்ம வீட்டில் உள்ள பொறுப்பைலாம் நம்ம தான் ஏத்துக்கிறோம் அதை மாதிரி நம்ம நாட்டோட பொறுப்பையும் நம்ம தான் ஏத்துக்கணும் நம்ம நாட்டில் உள்ள கபடி பரதநாட்டியம் குச்சிபுடி பறை இதை மாதிரியான ஆட்டங்கள் எல்லாம் நம்ம தான் ஊக்கவிக்கணும் இதை நம்மளும் கற்றுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்குணும் நம்ம சுற்று சூழலில் உள்ள பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் இதை மேலும் மேலும் வளர்த்துகிட்டே இருக்கணும் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இதை வந்து மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஏழ்மையான உள்ள பசங்களுக்கும் இதை போய் சேரும்படி எல்லாம் கற்றுக்கணும் எல்லா பசங்களும் கத்துக்கணும் ஏழ்மையாக உள்ளவங்க பணக்காரங்க அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாம் கற்றுக்கணும் எல்லோருமே இதை செய்யணும் கபடிங்கிறது வந்து இப்போ ஓரளவுக்கு வருது மீடியமான லெவெலுக்கு வந்து எல்லா பசங்களும் விளையாடுறாங்க ஏழை அது எந்த பாகுபாடும் இல்லாமல் விளையாடுறாங்க அதை மாதிரி பரதநாட்டியங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப அழிகிற கண்டிஷனுக்கு மாதிரி போய்டுச்சு ஒரு பாதி லெவெலில் தான் எல்லாம் எல்லாம் ஆடுறாங்க அதை கற்றுக் கொடுக்குற ஸ்டாஃப்ஸும் அந்த அளவுக்கு இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாஃப்ஸ் தான் முக்கியம் ஏன்னா கலையோட ஆரம்பம் இருந்தால் தானே அதோட கிளைகள் இருக்கும் மரத்தோட வேர் இருந்தால் தானே அதோட கிளைகள் இருக்கும் அது மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸ் தான் முக்கியம் அதை வந்து நான் இன்னும் ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறன் அதை ஊக்குவித்து நம்மளோட நாட்டை மேம்படுத்தி நம்ம நாட்டை வந்து நம்ம தானே பாதுகாக்க போகிறோம் வேற யார் அடுத்த வீடா இது நம்ம வீடு தானே அது அது மாதிரி நம்ம நாட்டை காப்பாற்றி நம்ம நாட்டில் உள்ள கலைகளை காப்பாற்றி நம்ம நாட்டுக்காக நம்ம கலைகளுக்காக நம்ம போராடுவது தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம நம்ம கலை இப்போ நம்ம நம்ம அண்ணனுக்காக நம்ம சண்டை போடுவது இல்லையா அது மாதிரி தான் நம்ம கலைகளுக்காக அடுத்தவங்கள்கிட்ட சண்டை போடுகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்ம கலை நம்ம நம்மளோட ஆட்டம் நம்மளோட விளையாட்டு அது மாதிரி நம்மளோட ஆட்டத்தை நம்ம கபடிங்கிறது வந்து ஒரு ஒரு எளிதான விளையாட்டு அது வந்து ஏன் மறந்து போதுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா அது மாதிரி ஒரு எளிதான விளையாட்டு இல்லை ஈஸியான விளையாட்டு இந்த சைடில் ஒரு ஏழு பேர் அந்த சைடில் ஒரு ஏழு பேர் ஜாலியாக இருந்து நின்றுகிட்டு ஜாலியாக விளையாட போகிறோம் இதில் என்ன கஷ்டம் இருக்கு இதில் என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்கள் என்னங்க பசங்கள் வந்து இப்போல்லாம் எங்கேங்க விளையாடுறாங்க விளையாடுறதே இல்லை மொபைல் மொபைல் மொபைல் ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டு ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு ஃபோன் விளையாடுறாங்க ஃபோன் விளையாடிகிட்டே இருக்கானுக எங்கே அவனுக வந்து கேம் விளயாட வெளில போறானுக மொதலில் பசங்கள் சின்ன பசங்கள்கிட்டேருந்தே ஃபோன் இருக்கு அந்த பசங்கள்கிட்டே இருந்து ஃபோனை வாங்கி பேரண்ட்ஸ் ஆனவங்க தான் அந்த ஃபோனை வாங்கி ஃபோனை வாங்கி வச்சுட்டு ஜெஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஃபோன் பார்க்க விடலாம் தப்பு இல்லை அதுக்குன்னு நாள் பூரா ஃபோன்லேயே உட்காந்து ஃப்ரீ ஃபையர் விளையாடுறது பப்ஜி சிஓசி இது மாதிரி பல கேம்ஸுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்கே அது இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அடிக்ட்டாகி நிறைய பேர் செத்தும் போகிறாங்க தேவை இல்லாத கேம் தான் அதலாம் அது விளையாடுறதுக்கு ஜெஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து கபடியோ இல்லை வேற ஏதாச்சும் வெளில போய் பசங்களோட வாலிபாலோ அது மாதிரி ஏதாச்சும் விளையாண்டாங்கனா வேற ஏதாச்சும் விளையாண்டாங்கன்னா வேற ஏதாச்சும் விளையாண்டாங்கன்னா நல்லா உடம்புக்கு ஹெல்த்து நல்ல வேர்த்துதுனு வைங்களேன் உடம்புக்கும் ஹெல்த்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஃப்ரீ ஆகும் ஜாலியாக பசங்களோட விளையாண்ட மாதிரி இருக்கும் அதனால் என்ன என்னதுனா ஃபோன் விளையாடலாம் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் கூட வேணாம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் விளையாடலாம் அதுக்கு அப்புறம் வெளில பசங்களோட போய்ட்டு ஜாலியாக வாலிபாலோ கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ ஏதோ ஜாலியாக பசங்களோட விளையாண்டுட்டு கிரிக்கெட்டோ விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தோம்னா உடம்புக்கு எந்த நோயும் வராது அது மாதிரி இந்த பெண்களுக்கு எக்ஸஸைஸ் தான் இந்த வந்து பரத நாட்டியங்கிறது அந்த பரத நாட்டியத்தை கத்துக்கலாம் இந்த டான்ஸை ஊக்குவிக்கணுங்கிறது பரதநாட்டியம் பறை பறைன்றது ஒரு மேளம் அது மாதிரி நம்ம ஊக்குவிக்கணும் நம்ம தான் ஊக்குவிக்கணும் அதை ஊக்குவிக்கணும் நம்ம தான் அதை ஊக்குவிக்கணும் எல்லாம் நம்ம தானே பார்த்துக்கணும் நம்ம வீட்டு சொத்தை நம்ம பாதுகாக்காமல் யார் பாதுகாப்பார் அது போல் அந்த கேம்மு இதெல்லாம் விளையாடுறத விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வெளில போய் விளையாண்டோம்னா இந்த உலகமும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் இந்த உலகமும் நம்ம நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் இதை மட்டும் தெரிஞ்சிகிட்டிங்கனா போதும் இந்த உலகம் இந்த கலையெல்லாம் அழியாது எப்போதும் அழியாமல் இருக்கும் இந்த கலை அதுக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த கலை அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தானே பாதுகாப்பு கலை அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தானே பாதுகாப்பு அதை தெரிஞ்சுகிட்டாலே போதும் இந்த உலகத்தில் உள்ள எந்த கலையும் அழியாது அது போதும் நம்மளுக்கு என்ன சொல்கிறீங்க